இங்கே தமிழ் நாட்டில் பிறந்த கொழந்தைங்களுக்கு தமிழ் மொழில பாடம் கற்பிப்பது தான் சரியான ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் தாய்மொழி வந்து தமிழ் மொழி அவுங்கவங்க பிறந்த தாய்மொழில படிக்கிறது தான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சிறந்ததாக இருக்கும் அவங்க பேசும் போதும் மற்றவர்களோட அவர்களோடைய உணர்வை பகிர்ந்துக்கொள்ளும் போதும் தாய்மொழில பேசும்போது அவங்க உணர்வுபூர்வமான ஒரு வெளிப்படை வெளிப்படுத்த முடியும் மற்ற மொழில பேசும்போது அது ஒரு ஏட்டு இதாக ஏட்டுச்சுரக்கா மாதிரி தான் இருக்கும் அவங்களால அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்க முடியாது அதனால் தமிழ் தமிழ் மொழி தாய் மொழியா கொண்ட கொழந்தைங்களுக்கு தமிழ் மொழில கற்பிக்கிறது தான் சிறந்த ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்